விவசாயிகள் தற்கொலை முயற்சிக்கு வந்து வெள்ளம் வந்தது பயிர் நடவே மழை பெஞ்சு நல்லா சேதம் ஆகிட்டு நெல் கதுர வந்து தண்ணி அடிச்சிட்டு போன பயிர் நெல் கொஞ்சம் வௌ விளச்சல் நெல் கூட அது தண்ணீர்ல அடிச்சிட்டு பயிர் அடிச்சிட்டு போயிடுது அப்புறம் அதுக்கு வந்து நாங்கள் ஆலோசனை கேட்கணும்னா பத்து எழுவத்தி ஏழுக்கு நம்பருக்கு நாம் ஃபோன் பண்ணி ஏதாவது நீங்கள் உதவி செய்ய முடியுமானா நான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோன் பண்ணுவோம் இங்கே வந்து கவர்மெண்ட்ல ஏதோ ஒன்று ஆலோசனைங்க செஞ்சு எங்களை வந்து இது பண்ணு குடும்பத்தை வந்து நீங்கள் தான் வ காப்பாத்தணும் வழி வழி சொல்லணும்